ஹலோ நான் சிவக்குமார் பேசுகிறேங்க அதுதான் என் பொண்ணு பர்த்துடேக்கு சாப்பாடு சொல்லியிருந்தேன்ல அதில் வந்து சப்பாத்தி சா சாம்பார் சாதம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து சப்பாத்தி ரெண்டு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு வடை வடை ரெண்டு பொரியல் த தயிர் மோர் இதுமட்டும் அதில் போட்டிருங்க சப்பாத்தி வேண்டாம் செப்பரேட்டாக எடுத்துடுங்க எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஒரு ஒருமணிக்குள்ள எனக்கு வந்து இங்கே ஆர்ட்ரு பண்ணதை நீங்கள் கொண்டுவந்து கொடுத்துட்டு அமௌண்ட்டு விஷயம் வந்து ஆன்லைன்ல நீங்கள் நான் அனுப்பிவிட்றேன் நீங்கள் எடுத்துக்கோங்கள் எனக்கு இப்போது ஒரு ஒருமணிக்குள்ள இங்கே வந்து சேந்துடணுங்க ஐம்பது சாப்பாடு ஐம்பது சாப்பாடு மட்டும் ஒரு பையில போட்டு நீங்கள் அனுப்பிவிட்ருங்க